ஐந்து எட்டு இரண்டாயிரம் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து பதினொன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாலு ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருவது இருவத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருவத்தி மூணு